சார் நான் ஒரு சேர் ஆன்லைனில் வாங்கினேன் அந்த சேர் பார்க்குறத்துக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது உக்கார்றதுக்கு மென்மையாக இருந்தது ஆனால் நான் ஆன்லைனில் ஆடர் பண்ணுற பிறகுதான் தெரிஞ்சுது சேர் வாங்கின உடனே உடஞ்சி விட்டது ஆன்லைனில் பார்க்கும்போது புதுசு மாதிரி இருந்தது ஆனால் இப்போது பழசு மாதிரி இருக்குது நான் ஏமாந்துவிட்டேன் இனிமேல் நான் எந்த பொருளும் ஆன்லைனில் ஆடர் பண்ணமாட்டேன் எனக்கு மனக்கஷ்டத்தை தான் ஏற்படுத்தியது